ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் மேம் மேம் இப்போ வர்றது மாதிரி பார்த்தா ரெட்மீ ஆ சாம்சங் நோக்கியா ஆ ஒன் ப்ளஸ் இந்தமாதிரி மோட்டோ இந்தமாதிரி ஃபோன்ஸுலாம் இருக்குது மேம் அதிகமாக பார்த்தா ஐ ஃபோன் ஒன் ப்ளஸ் வந்து அதிகமான ரேட்லேயும் இருக்குது மேம் மினிமமாக மினிமமாக பார்த்தா டுவெல் தவுசண்ட் இதுலேருந்து ஸ்டாட் ஆகுது மேம் இப்போக்கூட ஆஃபர்லாம் நிறையா ஃபோனுக்கு வந்திருக்கு மேம் ஆ உங்களுக்கு ஆஃபர் இந்தமாதிரி ஏதாச்சும் வேணுமா மேம்

ஆ இப்போது நியூவாக வந்திருக்குன்னா ரெட்மீ டுவெல் ஃபைவ் ஜி வந்து ஆஃபர் போட்டுட்டுருக்காங்க மேம் இப்போது நீங்கள் நெட்டு வேணும்னா ஃபைவ் ஜி நெட்டுக்கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் மேம் ஆ ஆஹான் இல்லை மேம் அப்படிலாம் இல்லை மேம் நீங்கள் அது வந்து இப்போது நியூ மாடலாக வர்றதுனால ஃபைவ் ஜி வந்து இப்போது எல்லோருக்குமே ஃபோர் ஜி கெடைச்சிட்ருந்தா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நெட்டு அதிகமாக கிடைக்கும் அவ்வளோ தான் மேம் வேறு எதுவும் இல்லை மேம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு எது வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரின்னா இப்போது ஆஃபரில் வந்திருக்கு மேம் அது ப்ரைஸ் வந்து டுவென்ட்டி தவுசண்ட் ஆஃபரில் டுவெல் தவுசண்ட்க்கு தான் நாங்கள் விற்கிறோம் மேம் ஆ இதுக்கு வாரெண்ட்டி வந்து த்ரீ இயர்ஸ் மேம் நீங்கள் எப்போ வேணுனா வரலாம்

ஆஹான் இல்லை மேம் வாட்டர் ப்ரூஃப் ஆ ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டால் வந்து ஃபோன் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம் டக்குன்னு கொஞ்சம் நீங்கள் எமர்ஜென்சி டக்குன்னு எடுத்துட்டீங்க அதுனா பிரச்சனை கிடையாது மேம் அப்போது ஸ்டோரேஜு எந்த ப்ராப்ளமும் வராது மேம் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னுக்கூட சொன்னால் ஒன் ப்ளஸ் இந்தமாதிரிக்கூட ஃபோன் இருக்குது மேம் அது அது வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்குது மேம் ஆ அது காமன் ரேட்டு வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி டூ தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுமாதிரி இருக்கும் மேம் நீங்கள் கேட்ட ஆஃபர் அப்படின்னு இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஒரு ஃபிஃப்டி தான் மேம் மோஸ்ட்லி ஆ அதுக்கு மேலேலாம் அதுக்கு கீழே அதுக்கு கீழேலாம் போகாது மேம் ஆ ஓப்போலாம் இருக்குது மேம் அதுக்கு ஆ ஓப்போலாம் இருக்குது ஆ கேமராலாம் நல்லாயிருக்கும் மேம் இப்போது ஓப்போ விவோ எல்லா ஃபோனும் அந்த ப்ராண்ட் எல்லாம் இப்போது விற்கிறோம் மேம் நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் மேம் நீங்கள் என்னென்னு

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ